ஹலோ ஹலோ யாரு ஆ ஆமாம் சொல்லுங்க ஆ ஆமாம் ஆமாம் எந்த பைப்பு எது சொல்கிறீங்க திருப்பைப்பு உடஞ்சிட்டா ஆ குழாவோட சேர்த்தே உடஞ்சிருச்சா சரி என்ன என்ன சைஸு கொழாய் அது ஆ இப்போ அர்ஜென்ட்டா எப்படி உடனே வரணுமா இல்லை லேட்டாக வரலாமா

முனிசிபாலிட்டி கனெக்ஷன் பைப்பா அது ஆ ஆ ஆ மொத்தம் அந்த ரெண்டு கப்லர் வச்சு உங்களுக்கு பைப் வச்சு ஒரு டேப் ஒன்று வாங்கிட்டு வந்து ஒட்டி கொடுக்கணும் இதானே சரி அப்படின்ன நான் நான் எங்கள் ஊரில் எலக்ட்ரீஷியன் கடையில் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துர்றேன் ப்ளம்பிங் ஹார்ட்வேர்ஸில் பில்லெடுத்துட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்துடறேன் நீங்கள் பில்லு காசு கொடுத்துட்றீங்களா திருபைப்பு ஐம்பதுலருந்து இரநூத்தி முப்பது வரைக்கும் இருக்குது உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும்னா நான் குவாலிட்டியாக அக்வாட்டக் கம்பெனிலிருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தட்றன் இல்ல நார்மலாக வேணும்னா லியோவில் நூற்றி இருபதுருவாயில இருக்குது லியோ கம்பெனிலேருந்து அளவு டேப் இருக்குது அளவு டேப்பு நூற்றி நாற்பத்தஞ்சிருவா வரும் இதெலாம் வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பைப்பு இன்னும் லோக்கலாக வேணும் அப்படினா எழுபதுருவாயில ஒரு கம்பெனி இருக்குது அடுத்து இன்னொரு கம்பெனி ஏரியோனு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் ஐம்பதுருவாக்கி இருக்குது நீங்கள் எது வேணுமோ அது செலக்ட் பண்ணிக்கலாம்

ஆ க்ளாம்ப் போட்டு நான் எல்லா குழாய்க்கும் தேவையான சாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களுக்கு பில் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்ரேன் நீங்கள் அதில் பார்த்து ரெடி பண்ணிங்க என்னென்ன சாமான் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு ஆ ஷவர் வச்சிடலாம் ஷவர் வச்சிடலாம் உங்களுக்கு வந்து ஷவரும் எந்த மாதிரி குவாலிட்டியாக வேணுமா எப்டின்னு பாருங்க பைப் மட்டும் வச்சு செட் பண்ணி கொடுத்தா போதுமா மற்றபடி உங்கள்கிட்ட எக்யூப்மென்ட்ஸெலாம் இருக்குது ஆ ஓகே ஓகே ஓகே அப்படினா நான் ஈவினிங் போல வந்து பார்த்துட்றேன் என்ன ஏதுனு ம் சரி உங்க லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணிடறீங்களா ம் சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கறேங்க ம்